கோவை மாவட்டத்தோடய வரலாறு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கனா கோயில்கள் மிகுந்த ஏரியா பொதுமக்கள் அதிகம் விரும்பி வரக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவில வாங்கண்ணே போங்கண்ணேன்னு மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க கோவை மாவட்ட மக்கள் பேச்சு வழக்கு எடுத்துகிட்டிங்னா மரியாதையும் பேச்சு வழக்கு தானே இருக்கும் தொழில் வகையில் எடுத்துகிட்டிங்னா விவசாயத் தொழில் நெசவுத் தொழில் கைத்தறி நெசவுத் தொழில் பட்டு ஸேரி சிஎன்சி ஒர்க் லேத் ஒர்க் கார்மெண்ட்ஸ் லைன் இந்த மாரிருக்கு கோவில் லைன்ல எடுத்துகிட்டிங்னா பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் காரமட ரங்கநாதர் கோவில் அன்னூர் ஈஸ்வரன் கோயில் நிறைய இருக்குது அன்னூர் ஈஸ்வரன் கோயில் கூட திப்பு சுல்தான் தான் கட்டிக் கொடுத்தது கட்டிக் கொடுத்துருக்காரு